பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து என்னா மாதிரி தான் சப்ஜெக்ட் டீச் பண்ணணுன் கேட்டிங்கன்னால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாகவே வந்து பசங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன தமிழ் இங்கிலீஸு கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் இது மட்டும் ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கைக்கு போதுமான்னு கேட்டிங்கன்னால் கிடையாது ஏன்னால் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கில இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னால் வந்து எக்ஸாம் வைப்பாங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எழுதி மார்க் வாங்கி ஒரு மார்க் மட்டும்தான் வாங்குவாங்க நூற்றுக்கு எண்பது எழுபது அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க இந்த மார்க் வந்து மக்குக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுமான் கேட்டால் கண்டிப்பாக யூஸ் ஆகாது மேபி ஒரு பத்து பன்னெண்டாவுது முடிக்கும்போது காலேஜி போகிறதுக்கு வேண்ணானாலும் இந்த மார்க் யூஸ் ஆகலாம் அது தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இது இருக்கான்னு கேட்டிங்கன்னால் எது இது கிடையாது இப்போ இப்போ அறிவியலே வந்து நம்ம எந்த மாதிரி டீச் பண்ணுணுன் கேட்டிங்கன்னால் வந்து ஒரு ஒரு செயற்கை முறையாக டீ டீச் பண்ணணும் செய்முறையாக இப்போ அதுக்கு எக்ஸாம்பில் பார்த்தீங்கன்னா வெச்சுங்களேன் வந்து ஒரு பலூன் ஏன் பறக்குது மேலே இந்த கட்டிடம் ஏன் வந்து உயர்ந்து நிற்கிது அகைன்ஸ்டாக எதனால் உயர்ந்து நிற்கிதுன் கேட்டிங்கன்னால் புவிஈர்ப்பு விசைக்கு எதிராக உயர்ந்து நிற்கிது இந்த மாதிரி சப்ஜெக்டெலாம் வந்து ஓ ஒரு மக்கள் வந்து ஒரு பகுத்தறிவு லேட்ராக வந்து திங்க் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து சொ ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கணும் இப்போ அது மட்டும் போதுமா அது மட்டும் போதாது இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டை தாண்டி ஸ்டூடெண்ஸ்க்கு வந்து இப்போது உள்ள காலத்துக்கு என்ன தேவை கேட்டிங்கன்னால் தொழிற்கல்வி தொழிற்கல்வியை பற்றி நம்ம வந்து ஸ்டூடெண்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் அடுத்து கேட்டிங்கன்னால் வந்து நன் நல்லொழுக்க கல்வி ஒரு ஒரு ஒரு ஸ்கூல் ஒரு பசங்கள்கிட்ட ஸ்கூலில் வந்து எப்படி வே பழகிறது பேசறது அது சண்டை போடாமல் இருக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள வந்து ஸ்டூடெண்ட்க்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள கற்றுக் கொடுக்கறது மூலயுமா வந்து பா பள்ளி பசங்கள் வந்து நார்மலாக ச ச ஸ்கூல் சப்ஜெக்ட்டை தாண்டி பொதுவான சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க இது மூலயுமா வந்து ம அவர்களோட ஆளுமை திறமை இம்புரூவ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க வந்து நார்மலாகவே வந்து ஒரு ஒரு பொது அறிவுக்கு வந்து ஒரு ந நல்ல மனிதர்களாக உருவாக முடியுது